மாநிலத்துல பற்றி பார்த்தோமுன்னா தமிழ்நாடு தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அறிவாற்றலோடு எந்த அளவுக்கு பக்தர்கள் பக்தி அதாவது ஆண்டவர் பக்தி ஆண்டவன் பக்தி கடவுள் பக்தி அதிகமாக இருக்குது இன்றைக்கி எடுத்தின்னாக்க இன்றைக்கி இந்துக்களின் ஒருவனாக இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கின்றன அதுமாரி வேறு இது முஸ்லீம் ஈமு கிறிஸ்ட்டினுக்கு வேளாங்கண்ணி முஸ்லீம்களுக்கு நாகூர் இதுமாதிரி பல பக்தக்கோடிகள் செருக்கான ஒரு வழிவகை செய்வதற்கான வழிவகைகள் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அறிவாற்றல் படைத்தவர்கள் எந்த அளவுக்கு தானிய உற்பத்தின்னாக்க தமிழ்நாடுதான் மிகப்பெரிய த உற்பத்தி ஆகும் அதுமாதிரி தமிழ்நாட்டில் தானிய உற்பத்தி அதிகமாக செயல்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம்